ஹலோ சார் நாங்கள் வந்து இங்கே காலேஜில் படிக்கிறோம் சார் நாங்கள் வந்துங்க எங்கள் எங்கள் காலேஜில் டிப்பார்ட்மெண்ட்டில் இருந்து நாங்கள் ஒரு டூரு அரேஞ்சு பண்ணிருக்குறோம் கொடைக்கானல் போகறோம் சார் நாங்கள் நீங்கள் வந்து உங்கள் இது பார்த்தேன் நீங்கள் வந்து நீங்கள் ப்ளேஸ் பஸ்ஸு நீங்களே அரேஞ்சு பண்ணி எல்லாமே நீங்களே பண்ணித்தர மாதிரி பார்த்தேன் அதான் சார் உங்களை காண்டக்ட் பண்ணேன் நீங்கள் அது அதை பற்றி கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லா இருக்கும் சார் சார் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சுலருந்து முப்பது பேர் வரைக்கும் போவும் சார் சார் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பேர் போவோம் சார் ஆனால் அறுபது பேர் போகற பஸ்ஸு வந்து அது வேஸ்ட்டுன்னு நினக்கிறேன் சார் இல்லை சார் பாய்ஸ் மட்டும் போகறோம் சார்

இல்லை ஒரே பஸ்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும் சார் ஓகே சார் அப்போ அதுவே ஃபைனல் பண்ணிக்கலாம் சார் இல்லை சார் நாங்கள் அதுக்கு தான் சார் உங்களுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறோம் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இடோம் சாப்புடுறது எல்லாமே நீங்களே பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் டூ டேஸ் தான் சார் ரெண்டு நாள் சார் இப்போ வர கம்மிங் சாட்டர்டே வந்து சாட்டர்டே சண்டே சார் மண்டே ரிட்டர்ன் ஆவுரமாதிரி சாட்டர்டே சாட்டர்டே ஈவினிங் போயிர்லாம் சார் மண்டே ஈவினிங் வர்ற மாதிரி சார் ஆமாம் தான் சண்டே நைட்டு மண்டே நைட்டு ரெண்டு நாள் சார் ரெண்டு நைட்டு சார் ஓகே சார் அதுவே கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க சார் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் டீடியல்லாக சொல்லுங்கள் ஓகே சார் ஓகே சார்

அது ப்ளேஸ் எங்களுக்கு எதுன்னு தெரியாது சார் நீங்களே எல்லாமே தெரிஞ்ச ஒரு ட்ரைவராக அனுப்புனிங்கன்னா நல்லா இருக்கும் சார் அவரே எங்களை கைட் பண்ணி எல்லா ப்ளேஸும் கூட்டு போய் காட்டினா நல்லா இருக்கும் சார்

இல்லை சார் நாங்கள் லொக்கேஷன் சொல்கிறோம் சார் நீங்கள் ரெடி முடி எல்லாம் ப்ளான் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் கால் பண்ணி சொல்லிவிடுங்க சார் எங்கள்கிட்ட ஓகே சார் ஓகே சார் அதெலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் சார் அப்புறம் கேர்ள்ஸ் வந்து வர மாதிரி இரு கேர்ள்ஸ் வர மாதிரி இருந்தால் அவங்களுக்கு தனியாக ஸ்டே பண்ணறதுக்கு அப்புறம் ஒரு அவங்களோட செக்யூர் எல்லாம் நீங்கள் பார்த்துக்குணும் சார் கொஞ்சம் ரெடி பண்ணி சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ